நான் என் பைக்கை வந்துட்டு எப்படி பார்த்துப்பேன் அப்படின்னா என் பைக்கை டெய்லியுமே துடச்சி வைப்பேன் டெய்லியுமே துடைக்கிறப்போ அந்த பொலுயூஷன் டஸ்ட்டு எல்லாமே வந்து படிஞ்சிருக்கும் அதனால அழுக்காக இருக்கும் அதெல்லாம் டெய்லியுமே நான் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா தான் பைக் எடுப்பேன் சில நேரத்தில் சோர்வடைகிறப்போ எப்போது நான் சோர்வடையுவேன் அப்படின்னா அதிகமாக ட்ராவல் பண்ணும்போதும் அப்பறம் வந்துட்டு வெயில் காலத்தில் அதுமாதிரி இருக்கிறப்போ மட்டும் தான் அதிகமாக சோர்வடையிறமாரி எனக்கு தெரியும் அப்போது தான் அந்த டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீலாகும் அப்றம் பயணம் மேற்கொள்ளும்போது எப்படி இருப்பேன் அப்படின்னா பைக் எடுக்கறப்பவே ஃபஸ்ட்டு ரொம்ப தூரம் போகிறோம் அப்படின்னா பெட்ரோல் ஏரு மிரரு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஹெல்மெட்லாம் எடுத்துட்டு தான் போவேன் அப்படி போகிறப்போ ரொம்ப எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் செக் பண்ணிட்டு தான் நான் எடுத்துட்டு போவேன் ஸோ இது மாதிரிலாம் தான் வந்துட்டு நான் என்னோடய பைக்கை பார்த்துப்பேன்